ஹலோ வெல்கம் டூ அம்மன் ரெஸ்டாரெண்ட் ஹலோ சார்

சார் தோசை வெரைட்டிஸ் வந்து எங்கள்ட்ட ஆனியன் தோசை இருக்கு மசால் தோசை இருக்கு பொடி தோசை இருக்கு நெய் தோசை இருக்கு ஆம்லேட் ஆம்லெட் தோசை இருக்கு சார் ஒரு தோசை ஒன்று தேர்ட்டி ஃபைவ் ரூப்பீஸ் சார்

கண்டிப்பாக சார் நாங்கள் பண்ணிடுரோம் சார் கண்டிப்பாக சார்

ஓகே சார் அட்ரெஸ்ஸை வாட்சப் பண்ணிவிடுங்க சார் நான் இதே நம்பருக்கு என்ன சார் கண்டிப்பாக சார் அட்ரெஸ்ஸை வாட்சப் பண்ணிருங்க நான் கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்துட்ர சார் ஓகே தேங்க் யூ சார்